கௌரி இருக்காங்களா அம்மா நான் வந்து இங்கே ஃபுட்பா ஃபுட் பால் கோச் பேசுகிறேன் நீங்கள் வந்து ஒரு வாரமாக மேட்ச்சுக்கு வரலைங்களே ஏன் வரல அப்படியா இல்லை அடுத்த வாரம் வந்து அடுத்த மாதம் வந்து டிஸ்ட்ரிக் மேட்ச் நடக்குது டிஸ்ட்ரிக் லெவல் மேட்ச்சில் உங்களை தான் நல்லா விளையாடுறவங்க இருந்தாங்கனால் தான் நல்லா இருக்கும் அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கோச்சுக்கு வந்தீங்கனால் நல்லா இருக்கும்

ஆ சரிமா இல்லை அடுத்த அடுத்த வாரம் வந்து மேட்ச் இருக்குது அது பிராக்ட்டிஸ் நம்ம பண்ணீன்னாங்க தான் நம்ம வின் பண்ண முடியும் அதனால இப்போது இப்போது சடனாக நீங்கள் லீவு போட்டிங்கனால் இன்னொருத்தரை நம்ம அது பிராக்ட்டிஸ் கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் நீங்கள் இப்போது

ஆ வர சொல்லுங்கமா நான் பேசுகிறேன் வர சொல் இந்த பெனிபிட் என்னென்ன பெனிபிட் இருக்குது நம்ம மேட்ச்சில் விளையாடுறதுனால வந்து ஸ்போர்ட்ஸ்ஸு லெவலில் வந்து நம்ம போஸ்டிங் வாங்குகிற அளவுக்கு இருக்கும் நம்ம ஃபுட் பால் பிளையர்ராக இருக்கிறதுனால் சரியாக நிறைய பெனிபிட் இருக்குது நான் உங்கள் அப்பா அம்மாக் கிட்டே பேசுகிறேன் வாங்க ஆ சரி ஆ நாளைக்கு வாங்க எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்க கூட்டு வர முடியும் ஓகே ஏன்னால் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் வந்து டிஸ்ட்ரிக் லெவல்ஸு இது நடக்குது மேட்ச் நடக்குது அதனால நீ இந்த ஒருவாரம் இந்த இருக்கிறதுனால் நம்ம பிராக்ட்டிஸ் பண்ணியே ஆகணும் அதனால தான் ஆ நான் பேசுகிறேமா கூட்டு வாங்க ஆ வாம்மா நேரில்